நான் ஒரு தடவ வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு இணையத்தில் வந்து ஒரு பொருள் வாங்கினேன் அந்த பொருள் வந்து ஒரு கண்ணாடி பொருள் ஆனால் அந்த கண்ணாடி பொருளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பாதுகாப்பு முறையில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் அவ்வளோ பாதுகாப்பு பண்ணிக் கொடுத்துமே அது அங்கே இருந்து இங்கே வந்து எனக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ளே எனக்கு அது உடஞ்சிருச்சி அது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நெலையா இருந்துச்சு அது கண்ணாடி பொருளுன்றதுனால் அதை என்னால் எளிதாக மாற்றவும் முடியல அதை மாற்றதுக்கும் நான் ரொம்ப சிரமப்பட்டேன் இது எனக்கு கிடைத்த ஒரு ஒரு மன கஷ்டம் தான்